நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து சண்டை சச்சரவு வர்றது இயல்பான விஷயந்தான் அந்த சண்டை சச்சரவு வந்தவுடனே ஒரு சிலர் வந்து அடிதடிப்படுவாங்கள் அவங்கள கூப்பிட்டு சமாதானப்படுத்தி நாலு பேரை கூப்பிட்டு நீ செஞ்சது தப்பு நான் இதை வந்து இதுமாதிரி சண்டை செஞ்சினால் நீ தொழில் செய்கிற இடத்துல வந்து தொழில் மேலே வந்து உனக்கு வந்து கவனம் இருக்காது தொழில் வந்து பாதிக்கப்படும் ஆனால் வேலை செய்கிற இடத்துல வந்து டென்ஷனு அப்புறம் பிரஷ்ஷரு எல்லாமே இருக்கும் இருந்தாலும் நாம் வந்து சம பப்ளிக்ல வந்து நம்ம வேலை செய்யும்போது வந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்ற நம்ம வந்துன்னுக்கிறோம் அப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து சண்டை சச்சரவு வந்து தன்னை மீறி வந்தாலும் அத கூப்பிட்டு சமாதானப்படுத்தி திரும்ப அவங்க வந்து அவங்கள வந்து மன்னிச்சிட்டு அந்த சண்டை சச்சரவு இல்லாமல் வந்து நம்ம வேலை செய்யணும் நம்ம குடும்பத்தை காப்பாத்துகிறது தான் நம்ம சண்டை சச்சரவு இல்லாமல் வேலைக்கு வந்துன்னுக்கிறோம் அதை விட்டுப்போட்டு நம்ம வேலை செய்கிற இடத்துல சண்டை சச்சரவு செஞ்சின்னு இருந்தால் நம்ம ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிற இடத்துல வந்து நம்ம எப்படி வந்து நம்மளை தொழில் செய்ய முடியும் நாளைக்கு வந்து நம்ம பப்ளிக்ல வேலை செய்யும் போது வந்து நாம் எப்படி நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் மன்னி அந்த மறுபடியும் வந்து நம்மளுடைய கஸ்டமர் வந்து பாதிக்கப்படமாட்டாங்களா இவ இவங்கள கூப்பிட்டா இவன் சண்டை சச்சரவு பிரச்சனைக்கு வர்றான் சொல்லி இவனை கூப்பிடவே மாட்டாங்கள் அந்த தொழில் வந்து நமக்கு பாதிக்கும் ஆக அந்த காலகட்டத்தில் நம்ம எத் எக்காரணத்தை கொண்டும் வந்து நம்ம வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம வந்து வேலை செய்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் சண்டை சச்சரவு வர்றது தான் சமாதானப்படுத்தி மேலும் வந்து நம்ம அந்த சண்டை சச்சரவிலேருந்து வெளியில வந்து தெளிவாக வந்து வந்து சுமூகமாக முடிச்சிட்டு நாலு பேரை வச்சு நம்ம வந்து வேலை செய்யணும் இதுதான் இயல்பான விஷயம்